ஹலோ ஹோட்டல் தேனிகாவா சார் இன்னைக்கு வந்துவிட்டு ஒணம்னாலே வந்துவிட்டு நாங்கள் வீட்டில் வந்துவிட்டு ஒரு டின்னர் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அது வந்துவிட்டு ஒரு நூறு பேருக்கு மேல் ஆட்கள் வராங்க அதுக்கு தேவையான ஃபுட்டும் நீங்கள் வந்துவிட்டு ப்ரொவைட் பண்ண முடியுமா சார் சார் இது என்னென்ன ஃபுட்டுன்னு உங்கள்கிட்ட வெரைட்டிஸ் இருக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்கு ஓகே இது எனக்கு இட்லி தோசை சாம்பார் வடை சட்னி ஐட்டம்ஸில் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதில் ஒரு ரெண்டு வகையான சட்னி ஸ்வீட்டுக்கு வந்துவிட்டு பால்கோவா அந்த மாதிரி வச்சு ஒரு நூறு பேருக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு கொண்டு வர முடியுமா சார் ஓகே சார் டீ காஃபி எதுவும் அதல்லாம் எதுவும் வேணாம் சார் நீங்க ஃபுட்டு மட்டும் வந்துவிட்டு ஒரு சாய்ங்காலம் ஃபை யோ கிளாக்குக்கு முன்னாடி வந்துவிட்டு எனக்கு ப்ரொவைட் பண்ணிடுங்க சார் இது கேஷ் ஆன் டெலிவெரியா இல்லை நான் வந்துவிட்டு ஜிபே பண்ணிவிட்றவா சார் நான் வந்துவிட்டு ஜிபே பண்ணிட்றேன் சார் எவ்வளோ சார் மொத்தமாக பேமெண்ட்டு பத்தாயரரூவாயா சார் இதில் எதாச்சு டிஸ்கவுண்ட்டு ஏதாச்சும் உண்டா சார் ஓ தேர்ட்டி பெர்சண்டேஜ் டிஸ்கவுண்ட்டிருக்கு எல்லா டிஸ்கவுண்ட்ஸும் போக எவ்வளோன்னு சொல்லிட்டீங்கனா நான் உங்களுக்கு ஜிபே பண்ணிவிட்ருவேன் ஓ சவன் தௌசண் ஆ தேங்க்கியூ சார் நான் எனக்கு வந்துவிட்டு ஒரு ஃபை ஓ க்ளாக் உள்ள வந்துவிட்டு நீங்கள் வந்துவிட்டு எனக்கு டெலிவெரி பண்ணிடுங்க சார் நான் அட்ரஸ் வந்துவிட்டு உங்களுக்கு வாட்சப்பில் பண்ணிவிடுறேன் நீங்கள் எனக்கு அனுப்ச்சிவிட்ருங்க ஆ தேங்க்கியூ சார்